மண் பானை சட்டி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகதான் இருக்கும் அது வந்து நம்ம குழம்பு செய்யும்போது வந்து தூக்கி தூக்க குள்ளே கை தவறி கீழே விட்டுகிட்டிங்கன்னா உடஞ்சிரும் அது வந்து நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படி இல்லைனா அது வந்து பாத்திரம் விலக்க குள்ளே இல்லை பசங்கள் தூக்க குள்ளேயோ அது வந்து விட்டுறாங்க